குழந்தைக்கு தமிழ் மொழி எங்க தாய்மொழி அது முக்கியம் அல்லவா அந்த மொழிய தான் நாங்கள் எப்போவும் நல்ல ரஸ் முதல் வார்த்தையே அம்மானு தான் கற்றுக் கொடுப்போம் தமிழ்மொழி இருந்தால் பிள்ளையளுக்கு எப்போவுமே அந்த அந்த தமிழ் மொழி பேசும்போதே ஒரு அழகா இருக்கும் அந்த கொழந்தைங்கள் அந்த மழலையா அழகா அம்மா ஆச்சி மாமா அத்தைனு சொல்லும்போதே ஒரு அழகா இருக்கும் அந்த தமிழ் கற்றுக்குடுக்கணும் அது முக்கியம் குழந்தைங்களுக்கு தமிழ் தேவை எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியாவுக்குள்ளே தமிழ் நிறைய எல்லாப்பக்கமும் தமிழ் தெரியும் மக்களுக்கு அதனால அயல்நாடு போனால்தான் வேறு மொழி தேவை இந்தியாவில் எங்கேனாலும் தமிழ் தேவை எங்களுக்கு அதனால நாங்கள் தமிழ் ரொம்ப முக்கியம் அதை நாங்கள் கண்டிப்பாக கற்றுக் கொடுப்போம் வடக்கு ஆமாம் எங்களுக்கு தமிழ் முக்கியம் அதனால கண்டிப்பாக நாங்கள் தமிழில் எங்களை ரொம்ப நேசிக்கிறோம் தமிழை ரொம்ப நேசிக்கிறோம் தமிழ் எங்களுக்கு தேவை அதனால அந்த தமிழ் குழந்தைகளுக்கு மொதல் மொதல் கற்றுக்கொடுக்குறதே அம்மா அதுதான்